நான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் சேவை மூலம் லெனோவா கே ட்வெல் அப்படின்ற ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் வந்துட்டு அது கடைகளில் கேட்கும்போது அதோடய விலை வந்துட்டு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் என்னால் இதனால் ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடிஞ்சுச்சு அந்த ஐந்தாயிரம் ரூபாயை வச்சு நான் மற்ற பொருட்களை எனக்கு பிடித்தமான பொருட்களையும் என்னால் வாங்க முடிஞ்சுச்சு அதுவும் இல்லாமல் அதுக்கு தனியாக ஹெட் ஃபோனும் இலவசமாக கொடுத்தாங்க எனக்கு இந்த சலுகை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் வந்துட்டு இத ஒரு சிறப்பு சலுகையின் மூலமாக ஆன்லைனில் வாங்கினேன் எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் முக்கியமாக அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த கலர் ப்ளூ கலரில் எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதோடய அந்த கேமராவோட இது வந்துட்டு ஃபாட்டி எயிட் பிக்சல் அதனாலே என்னால் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுக்க முடிஞ்சிச்சு அதாவது அந்த படம் வந்து புகைப்படம் வந்துட்டு உடையாமல் தெளிவாக இருந்துச்சு அதோடு இந்த இந்த ஒரு பலன் வந்துவிட்டு இந்த ஒரு திறன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இதோடய ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒன் நூற்றி இருபத்தி எட்டு எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னால் நான் வந்துட்டு எனக்கு பிடித்தமான திரைப்படங்களை எவ்வளோ வேணாலும் பதிவிறக்கம் எம்பியில் வேணாலும் ஜிபியில் வேணாலும் பதிவிறக்கம் செஞ்சு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் எனக்கு பிடிச்சமான தருணங்களை எவ்வளோ வேணாலும் புகைப்படங்கள் எடுத்து என்னால் சேமிச்சு வச்சுக்க முடிஞ்சுச்சி அதுக்கு வந்துட்டு இதனாலே ஒரு மெமரி கார்ட் அப்படின்ற ஒன்று தேவையில்லாமல் இருந்துச்சு அதுவும் முக்கியமாக நான் வாங்கி இதுவரைக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு தடவை கூட இது வரைக்கும் ஹேங் ஆனதே கிடையாது இது வரைக்கும் அது வந்து ஒரு எந்த ஒரு பழுதும் ஆனதே கிடையாது நான் வந்து இதை ஒரு சிறப்பு சலுகையில்தான் வாங்கினேன் நான் வாங்கினதுலயே அதாவது ஆன்லைனில் வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடெக்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த லெனோவா கே ட்வெல் அப்படின்ற ஃபோன் தான் நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கவும் முடியுது ஏன்னால் நிறையா ஸ்டோரேஜ் இருக்கறனால நான் நிறையா ஃபைல்களெலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியுது ஏன்னால் நான் ஒர்க் பார்க்கறனா அதனாலே நிறையா வந்துடுது ஃபைல்கள் தேவைப்படும் ஃபைல்கள் டாக்குமெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலே அந்த டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே நான் என்னால் வச்சுக்க முடிஞ்சதுக்கு இதோடய ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்